எங்கள் பாட்டி காலத்திலருந்து ஒயர் கூடையில் எல்லாம் இருந்து அழகாக அழகான பொருள் செய்வாங்கள் பொம்மை யானை பொம்மை மான் பொம்மை அப்புறம் வந்து முயல் இந்த மாதிரி நிறையா பொம்மை அந்த ஒயர் கூடையில் வச்சே சொல்லித் தருவாங்கள் நாங்களும் அது கத்துகிட்டே வந்திருக்கோம் அப்புறம் நிலவு வாச நிலவுக்கு அதுக்கு தோரணம் மாதிரி மீன் செஞ்சு அதுக்காக அழகழகாக ஒரு இது கட்டி செய்வாங்கள் அதையும் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி செஞ்சதும் இந்நாள் வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் யானை பொம்மை மான் பொம்மை எல்லாம் அப்படியே இது பண்ணாமல் கவர் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் அது ஒரு நினைவு எங்கள் பாட்டி இது அது அவங்க சொல்லிக் குடுத்ததுலேருந்து நாங்கள் அழகழகாக பின்னி எல்லாத்துக்கும் காட்டுவோம் மற்ற இடத்த விட நம்ம செய்கிறது வந்து அது ஒரு அழகாக இருக்கும் வேற வேற வே வேற மாதிரி இங்கே ஒரு அழகாக இருக்கும்